கடலூர் மாவட்டம் என்ன வரலாறுன்னு கேட்டால் முந்திரி தான் சொல்லுவாங்க பல வருஷமாக எல்லாருமே முந்திரியை தான் ரொம்ப பிஸ்னஸ்ஸாக பண்ணிகிட்டு இருக்குறாங்க முந்திரியால் வளர்ச்சியடைந்தவுங்க நிறைய பேர் இருக்காங்க பண்டைய காலத்துலருந்து முந்திரிய கைவிடாத யாருமே கிடையாது இப்போவும் கொஞ்ச கொஞ்ச நிலம் வச்சிருக்குறவங்களும் முந்திரியை தான் வச்சு சாகுபடி செஞ்சிக்கிட்டு அதுலையும் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க கடலூர் மாவட்டத்தில் முக்கிய நிகழ்வுன்னு சொன்னாலே எங்கள் ஊர்லேந்து ஒரு பத்து கிலோ மீட்டர்க்கு பக்கத்தில் வடலூருன்ற ஒரு டவுன் இருக்கு அதில் வந்து ஜோதி தரிசனம் சொன்னோன்னே ராமலிங்க வள்ளலார் தான் சொல்லுவாங்க ராமலிங்க வள்ளலார் வந்து ஜோதி தரிசனம் கொடுக்கம்போது தைப்பூசத்துக்கு போவாதவங்க யாருமே கிடையாது அன்றைக்கு ஃபுல்லாக ஸ் சைவ உணவை மட்டும் உண்டு நல்லபடியாக ஜோதி தரிசனம் கண்டு வருவாங்க இதில் வந்து புகழ்பெற்ற வரலாறுனே சொன்னாலே கடலூர் மாவட்டம் தான் இருக்காங்க இதனால் வந்து முந்திரியை ஈல்டு பண்ணுறவுங்க எல்லாருமே ஒரு தொழிலாளர்கள் ஒரு ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் உருவாக்கிக்கினு இருக்காங்க இதனால் நாங்கள் என்ன பண்றோன்னா முந்திரியை எல்லாருக்குமே ஈல்டு பண்ணி கொடுப்போம்